அண்ணன் நிலா மொபைல்ஸா அண்ண எனக்கு புதுசாக ஒரு சிம் கார்டு ஒன்று வாங்கணும்

அண்ணன் என் ஊரில் வந்துட்டு ஏர்டெல் தான் நல்லா கிடைக்கும் இது ஏர்டெல் எடு ஆ எவ்வளோ பட்ஜெட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா சிம் கார்டு நானூற்றம்பது ரூபா எப்போ ஆக்டிவேட் ஆகும் ஓகேண்ண ஓகேண்ண வேறு ஏதாச்சும் தேவைப்பட்றது ஆதார் கார்டு அந்த மாதிரி அப்புறம் வேறு அவ்வளோ தானாண்ண வேறு எதுவும்

ஃபைவ் ஜி இந்த மாதிரி சரிண்ண சரிண்ண என்னாங்கண்ண ஆ சரிங்கண்ண தேங்க்யூண்ண